ஆமாம் சார்

சார் ஆ கேட்குதுங்க சார் ஆமாம் சார்

சார் பேங்க் அக்கௌண்ட்டா இல்லை பாஸ்போர்ட்டா சார் சார் வெளிநாடு போகிறதுக்கு சார் இல்லை சார் துபாய் போகிறதுக்கா சார் சார் அப்போ ஆதார் கார்டு டென்த்து மார்க் ஷீட்டு பேன் கார்டு ஓட்ரு ஐடி இந்த ப்ரூஃப் எல்லாம் வேணும் சார் சார் ஆ சார் ஆ கேட்குது சார் சார் ஆதாரு பேன் கார்டு டென்த்து மார்க் ஷீட்டு ஓட்ரு ஐடி வேணும் சார் இந்த ப்ரூஃபில் எல்லாத்துலையும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும் சார் ஒரு இருபது நாள் பக்கம் ஆகும் சார் அதுக்கு சார் தட்கல்லில் பண்ண முடியும் சார் அமௌண்ட்டு மட் அமௌண்ட்டு மட்டும் கொஞ்சம் கூட ஆகும் சார் நார்மலாக த்ரீ தௌசண்ட் ஆகும் சார் சார் தட்கல் அந்த மாதிரி பண்ணிணா தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வரும் சார்

ஓகே சார் அப்ளை பண்ணி தந்தர்றேன் சார் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து நேர்லையே வாங்க சார் மண்டே ஆஃபீஸுக்கு நேரில் வந்துடுங்க சார் மண்டே ஆஃபீஸ் நே டேரெக்டாக வந்துடுங்க சார்

ஆ மார்னிங் டென் ஓ க்ளாக் வந்துடுங்க சார் ஆ ஆ ஓகே சார் ஆ தேங்க்யூ சார்